ஆ சார் டெய்லி இந்த ட்ரெயின்லையா வந்துட்டுருக்கீங்க ஆ உங்களை ஆனால் பார்த்ததில்லையே ஒரு வாரமாக ஆ ட்ரெயின் தான் இன்னைக்கு லேட்டாக வருதாம் திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸ் ஆ திண்டுக்கல்ல ஏதோ ஏதோ பெ இந்த பெட்டி மாற்றுறப்பா ஒரு ஆளுக்கு காலில் ட்ரெயின் மாட்டிக்கிச்சாம் அது ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சாம்

ஒரு உயிர் அதே அர்ஜெண்ட் ஒர்க்குக்கோசரம் தான் ஒருத்தவன் உயிரவிட்டுட்டான் சார் அதை பேசுங்கள் சார் ஆ என்ன ஹாரன் அடிக்கும்போதே ஒடியாந்துன்னா அப்புறம் என்ன சொல்லுறது இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படித்தான் அங்கே அதுவும் அந்த அங்கே அங்கே ரயில்வே துறை அமைச்சர் இந்த இவன் குணசேகர் இருக்குறான்ல்ல குட்டி குணசேகர் அவன் தான் சார் பண்ணுறதே அவன் வந்து ஆ அவன் அவன் அந்த பையனுக்கு கூட அக்ஸிடெண்ட் ஆச்சுல இப்போ ட்ரெயின் நசிங்கிடுச்சுல்ல கால் அதுக்கு காசு வேணுன்னு அங்கே நின்றுட்ருந்தான் அதான் ட்ரெயின்கிட்ட இவ்வளவு நேரம் ஆச்சு டிலேயாட்ச்சு

நஷ்ட ஈடு கேட்டால் பரவயில்லை சார் இவனுக்கு கமிஷன் வேணுமாம் நஷ்ட ஈடுலையும் ஒரு கமிஷன் வேணுமா சார் குணசேகருக்கு ஆ அது குட்டி குமார் சார் தான் அவன் பேர் அப்புறம் ட்ரெயின் அதான் வந்துட்டுருக்குதாம் வந்தால் வந்துடுச்சு திண்டுக்க திண்டுக்கல்லேருந்து அப்பையே கிளம்பிடுச்சாம் இன்னும் அந்த இன்னும் நமக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் தள்ளி பார்த்தா ஒரு மணிக்கு வர ட்ரெயின் நாற்பது நிமிஷம் கழிச்சுன்னா அப்போ ஒன்றே முக்காலுக்கு வந்துரும் ஆமாம் ஆ வந்துரும் ஒரு மணிக்கு வர ட்ரெயின்னு ஒன்றே முக்காலுக்கு வந்துரும் இப்போ அதுக்கு தான் உக்காந்துக்கெடக்குறேன் நானும் சார் உங்கள் பக்கத்தில் தான் சார் உக்காந்துருக்கேன் பின்னாடியே சார் சார் சார் ட்ரெயின் வந்துருச்சாம் வாங்க வாங்க ட்ரெயினில் போய் பேசிக்கலாம் வாங்க வாங்க ஆ வாங்க வாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ரெண்டு பேரும் வித்தவுட்டில் தான் போகறோம் வாங்க வாங்க ஆ ஆ